இப்போ செடிகள்ல பப்பாளி மா தென்னை மரம் வாழை மரம் இதெல்லாம் வந்து செடியாக வச்சு மரமாக பெருசாகி வளந்துடுது எல்லா மா மாஞ்செடியிலிருந்து மாங்காய் பப்பாளி பழம் தென்னை மரத்துலேருந்து தேங்காய் தேங்காயிலேருந்து அது நார் எண்ணெயாட்டுகிறதுக்கு பயன்படுது அதே மாதிரி வாழை மரத்துலேருந்து பலவித வாழைப் பழமில்லாம அதனுடைய மரத்தினுடைய பூரா பாகமும் மனிதனுக்கு உபயோகப்படுது கொடியின்னு சொன்னோம்னா பாவக்கா வெண்டை வெண்டைக்கா சுரக்கா பூசணிக்காய் கோவக்காய் இது எல்லாம் கொடி வகையை சேர்ந்தது தான் இது எல்லாம் வந்து உணவுப் பொருளாக தான் பயன்படுத்துகிறோம் நம்ம வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்திகிட்டு விற்பனைக்காகவும் வச்சுருக்குறோம் எல்லாம் உடம்புக்கு நல்லது தரக்கூடியதுதான் மற்றபடி எல்லாம் நல்லாவும் இருக்கும்